ஹலோ ஹலோ இந்த கார்மெண்டா எனக்கு ஒரு சில நான் புது கடை ஒன்று ஆரமிச்சிருக்கேன்ங்க அதுக்கு வந்து ஒரு சில துணிங்க தேவைப்படுது எனக்கு ஒரு சில சேலை அந்த அந்த துணியெல்லாம் தேவைப்படுது தைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்னென்ன விதமான இது துணியெல்லாம் இருக்கு நாங்கள் வந்து இப்போ பட்டு தாங்க இப்போ ஆரமிச்சுருக்கோம் ஆரம்ப இதனால பட்டு மட்டும் இப்போ நாங்கள் விற்கலாம்ட்ருக்கோம் அதனால் பட்டில் என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுறிங்களா ஆ அது தாங்க தரமான விஷயம் தாங்க வேணும் அது தான் அதுக்கு அதனால் தான் உங்கள்கிட்ட வந்துருக்கோம் கேள்விப்பட்டேன் ரொம்ப நல்ல கார்மெண்ட் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அதனால் தான் உங்களுக்கு நான் இப்போ அழைப்பு விடுத்துருக்கேன் நல்லா இருக்கேங்க இந்த இது சரிங்க நான் கன்ஃபாமாக உங்கள்கிட்ட நான் சொல்லுறேன் எனக்கு வந்து இப்போதைக்கு பனராஸ் பட்டு மட்டும் போதும் இப்போதைக்கு அது மட்டும் தான் கேட்டுருக்காங்க அது மட்டும் இருந்தால் போதும்னு நினக்கிறேன் நான் அப்படி எதாவது அதை உங்கள்கிட்ட எவ்வளோ எவ்வளோ மீட்டரு இப்போ கிடைக்கும் எனக்கு ஒத்திகை பார்க்குறதுக்கு பணமாங்க சரிங்க அதுக்கு வந்து நீங்கள் அதில் இருந்து இது பண்ணிப்பிங்களா க கழிச்சிப்பீங்களா அதில் இருந்து நான் கொடுக்குற அமௌண்ட்டில் இருந்து சரி சரிங்க இப்போ நான் என்றைக்கு நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு சொன்னிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு நேரில் வந்து நான் வாங்கிப்பேன் இல்லை நீங்கள் வந்து எனக்கு ஏன் இடத்துக்கு நீங்கள் அனுப்பிச்சுடுவிங்களா அதுக்கு எதாவது அமௌண்ட் நான் தரணுமா சரிங்க இப்போ எவ்வளோ வரும் ஒரு தோராயமாக சொன்னிங்கன்னா பரவாயில்லையே சரிங்க இப்போதைக்கு ஆ புரியுதுங்க இப்போதைக்கு எனக்கு அது மட்டும் போதும்னு நினக்கிறேங்க நான் தெரிஞ்சிச்சுன்னா நான் நான் எதாவது எனக்கு வேணும் அப்படின்னா எதாவது சொன்னாங்கன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து சொல்லுறேங்க கால் பண்ணுறேங்க நான் உங்களுக்கு இப்போ நான் நேரில் என்றைக்கு வரட்டுங்க நாளைக்கு வரவா சரிங்க ரொம்ப சந்தோஷம் நன்றி நான் நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி